உள்ளூர் வணிகங்கள் இப்போது நம்ம வந்து ஒரு கொடைக்கானல் எடுத்துக்கலாம் அது மூலயமா அந்த மக்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் உள்ளது இப்போது அங்கே இருக்கற ஒரு இடம் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்கள் அப்படின்னா அதுவந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனுபவிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படினா அங்கே வந்து ஒருத்தவங்கள் தங்கியிருக்காங்கனா அவங்களுக்கான அது வணிகம் தானே அது உங்களுக்கான ஒரு லாபம் அது அவங்க இப்போது வந்து ஒரு கொடைக்கானலில் வந்துட்டு ஒரு வீடோ இல்லை ஒரு ரெசார்ட்டோ கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா மக்கள் அங்கே வந்து தங்குகிறாங்க தங்கி அங்கே அவங்க சுற்றுலா பயணம் பண்ணுறாங்க அங்கே தங்கி இருக்கறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு வணிகம் வந்துட்டு நிறையவே உதவி செய்யுது அந்த வளர்ச்சிக்கு உதவி செய்யுது அப்பறோம் வந்துட்டு இப்போது கொடைக்கானல்லேயே ரொம்ப ஃபேமஸ் அப்படினா அங்கே வந்துட்டு குளிராயிருக்கும் பனியாயிருக்கும் உள்ளூரில் நிறையவிதமான வணிகங்கள் நடந்துகிட்டுருக்கு இப்போது உள்ளூர் வணிகம் அப்படின்றது இப்போது நம்ம நாடயே எடுத்துக்கிட்டோம்னா இப்போது நாடை இப்போது துபாய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போது துபாயில் வந்துட்டு நிறைய விதமான டூரிஸ்ட் ஸ்பாட் நிறையவே இருக்குது புர்ட்ஜ் கலிஃபாவிலிருந்து எல்லாமே நிறைய சுற்றுலா பயணிகளளை வந்து துபாய் போய்ட்டு தான் இருகாங்க அதனால துபாய்க்கு வந்து ரொம்ப பெரிய லாபம் நிறையவே லாபம் இருக்குது இப்போ துபாய் எடுத்துக்கிட்டது அடுத்தது வந்து கோவா கோவான்றது ஒரு பெரிய ஒரு சிட்டி ஒரு அது ஒரு இதுதான் ஒரு ஐலேண்ட் மாதிரிதான் பட் ஆனால் மக் அங்கே போகாத மக்கள் கிடையவே கிடையாது அங்கே எல்லோருமே போவாங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நிறைய பீச் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு போறதுக்கு மக்கள் ரொம்ப அதிகமாக விருப்பப்படுறாங்க மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாலுமே அங்கேயும் போகிர்துக்கு மக்கள் ரொம்பவே விருப்பப்படுறாங்க ஏன்னால் அங்கேவந்துட்டு சுற்றுலா நல்லாயிர்க்கும் அப்படின்றதால அதனால அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நல்ல வணிகத்துக்கும் உதவி செய்யுது வளர்ச்சி அடையுது